ஆ ஹலோ ஆ ஆமாங்க மேம் ஆ முடியும் மேம் உங்களுக்கு நியூலி புக் வேணுமா இல்லை ஓல்ட் புக் மாதி அந்த மாதிரி வேணுங்களா ஓ ஓ ஓகே ஓகே அது எடுத்துக்கலாம் மேடம் எப்போ வேணும் எங்கே வ எங்கே டிஸ்கவுண்ட்டு புக்கில் டிஸ்கவுண்ட்டெலாம் கொடுக்க முடியலங்க மேடம் ஏன்னா எங்களுக்கே அப்படி தான் வரும் வேற ப்ராபர்ட்டிஸ் வேற எதாவுது வேற மாதிரி இருந்தாலும் டிஸ்கவுண்ட் பண்ணலாம் இது எப்படி நீங்கள் ஸ்கூலுக்கு டியூஷனுக்கா எது மாதிரி அந்த மாதிரி கேட்குறிங்களா ஸ்கூல்ல டியூஷன் எடுப்பாங்க அந்த மாதிரி கேட்குறாங்க எங்களுக்கு இல்லை ஓகே ஓகே ஓகே எவ்வளோ வேணும் எவ்வளோ மெம்பர்ஸ்க்கு தேவைப்படும் தேர்ட்டி ஸ்டுடென்ட்ஸ் சரி சரி ஓகே மேடம் பார்த்து பண்ணிக்கலாம் மேடம் பண்ணி பண்ணித்தரலாம் நான் உங்களுக்கு ஸ்கூலுன்றதுனால தான் நான் ஓகேன்னு சொல்லி இருக்கேன் இப்போ டிஸ்கவுண்ட்டுக்கு பார்த்து பண்ணித்தரேன் எந்த ஸ்கூலு எங்கே லொக்கேஷன் சொல்கிறிங்களா ஆ ஓகே ஷேர் பண்ணுங்கள் ம் நீங்கள் உங்கள் நேம் மேம் ஓகே நீங்கள் அந்த ஸ்கூல்ல இருக்கிங்களா டீச்சராக இருக்கீங்களா ஆ ஆ ஓகே ஓகே ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு ஒன் அண்ட்டா அவர்ஸில் டெலிவரி போயிருக்காங்க பாய்ஸ்லாம் அவங்களாம் வந்துட்டாங்கன்னால் நான் உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லொக்கேஷன்ன நான் அவங்களுக்கு அனுப்பி விட்டுர்றேன் இருக்குது இருக்குது இ இல்லை மேடம் இருக்குது இருக்குது உங்கள் விருப்பம் தான் நீங்கள் வந்து எடுத்தராலும் ஓகே இல்லை நாங்கள் அனுப்புனாலும் ஓகே இந்த மாதிரி நாங்கள் கொடுத்தோன்னா டெலிவரி சார்ஜு கேட்பாங்க ஆ ஓகே மேடம் அனுப்புகிறேன் ஆ நீங்கள் லொக்கேஷன் அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப்லே பண்ணுங்கள் நான் அனுப்பி விட்டுர்றேன் மேம் ஆ ஓகே மேம்